பயிர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முந்திரி விளைவிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் இருக்கிறது அப்ப்டின்றதுனால நாங்கள் வந்துட்டு மீன் வளர்த்துக்கு அதாவது இறால் வளர்க்குறோம் ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெயினாக நாங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து இறாலும் மற்றும் இந்த கா வளர்ப்பு பார்த்தீங்கன்னா இறால் தான் இந்த ரெண்டுத்துலையும் எங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிட்ட சீசன்ல தான் விளையும் ஸோ வெ அந்த சீசன்லையே நிறையா விளைச்சல் வச்சு பாதுகாத்து அதை நாங்கள் வருஷத்துக்கான வியாபாரம் பண்ணுவோம் இறாலும் அந்த மாதிரிதான் நான் இந்த இறால் வந்து குறிப்பிட்ட சீசன்ல மட்டுந்தான் அது வந்து விருத்தி அடையும் ஸோ அந்த விருத்தி அடைகிற நேரத்தில் நாங்கள் நல்லா விருத்தி பண்ணி அதுக்கான வியாபாரத்தையும் பண்ணி பாதுகாப்போம் அப்போதான் அடுத்த வருஷத்துக்கான எங்களோடைய இதை வந்து நாங்கள் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு தான் முக்கியமாக இங்கே நாங்கள் பண்ணுறது எங்கள் மாவட்டத்தில்